சொல்லுங்கள் சார் சார் இங்கே வந்து ரெண்டு பேர் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தங்க வந்தாங்க சார் மார்னிங் ஆ ஆமாம் சார் நம்ம பேங்க் வந்து எஸ்பிஐ பேங்க்கு சார் ஆ எஸ்பிஐ பேங்க்கில் வந்து அவங்க ரெண்டு அக்கௌண்ட் வைச்சிருக்காங்க சார் எஸ்பிஐ ஒன்று வைச்சிருக்காங்க சார் ஐடிஎஃப்சி ஒன்று வைச்சிருக்காங்க சார் ஆ ஆமாம் சார் இப்போது வந்து அவுங்களுடைய இப்போது ஒர்க் பண்ணுறாங்கள்ல சார் நூறு நாள் வேலை அது வந்து எஸ்பிஐ அகௌண்ட்டில் ஏறுச்சா அப்படின்னு வந்து கேட்டுட்டே இருக்காங்க சார் அந்த இன்க்ரீமெண்ட் அந்த அமௌண்ட்டு ஆனால் அது வந்து ஐடிஎஃப் ஐடிஎஃப்சி பேங்க்கில் தான் சார் ஏறும் இந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம பேங்க்கில் வந்து ஆ அவங்க வந்து எஸ்பிஐயில் ஏறிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க சார் என்ன சார் பண்ணுறது ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் நான் இப்போ இதை மட்டும் இன்னைக்கு வந்து இதை அவங்களை கன்செல் பண்ணி அனுப்பிடுறேன் சார் ஆ ஆ இன்னும் ஒரு ஆ அம்மா வந்தாங்க சார் இப்போ வந்து நகைக்கடன் தள்ளுபடின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கள்ல சார் அதுவும் வந்து நம்ம வங்கியில் வந்து அந்த நகைக்கடன் தள்ளுபடியா அப்படின்னு கேக்கிறாங்க சார் ஆது சொல்லிவிட்டேன் சார் அவங்க கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க சார் கூட்டுறவு வங்கியில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார் ஆ ஏன் இதுவும் இதுவும் பேங்க்கு தானே அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நான் ஓகே சார் நான் இது எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன் சார் சரி ஓகே சார் ஓகே சார் நெக்ஸ்ட் எதாவதுன்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார்

ஆமாம் சார் ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் சார் எதா இருந்தாலும் உங்கள்ட்ட வந்து சொல்லிடுறேன் சார் தேங்க்யூ சார்